நான் வந்து ஒரு மாணவி நான் இன்னும் வேலைக்கு எல்லாம் போகலை நான் வந்து என்னுடைய காலேஜில் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணி இருக்கேன் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் அந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணும் போது என்ன பண்ணாங்கன்னா சிவில் டிப்பார்ட்மெண்டில் க்ரியேட்டிவாக ஒரு இரு சக்கர வாகனம் எப்படி தயாரிப்பிங்க அப்படி இல்லைனா ரோபோட்டிக் மூலியமாக ஹாஸ்ப்பிட்டல்ஸை ரன் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லும் போது நம்ப கிரியேட்டிவாக ட்ரா பண்ணனும் அது வந்து போஸ்ட்டர் வந்து ஹாண்ட் மேடாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி இருந்தாங்க அதனால் நான் வந்து கிரியேட்டிவ்வாக ட்ரா பண்ணி இருந்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சு இருந்துச்சு க்ரியேட்டிவாக பண்ணதில் அதுக்கு அப்புறம் வந்து நான் க்ரியேட்டிவாக எப்போ இது பண்ணி இருக்கன்னா என்னுடைய எயிட்த்து ஸ்டாண்டடில் ட்ராயிங் பண்ணேன் அப்போ கொஞ்சம் க்ரியேட்டிவாக ட்ரா பண்ணுனேன் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்க வேர்ட்ஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நம்பளால் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக ட்ரா பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் நான் க்ரியேட்டிவாக ட்ரா பண்ணி இருக்கேன் அதிகமாக நான் வந்து ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுறதும் என்னுடைய அவங்க நடத்துறதை வச்சு புரிஞ்சிக்கிட்டு நானாக தான் க்ரியேட்டிவாக எழுதுவேன் அதனால எனக்கு க்ரியேட்டிவ்ன்றது வந்து அவவ்ளவா க்ரியேட்டிவ் பற்றி எனக்கு ரிஸ்க்கு மாதிரிலாம் தெரியலை அது என்னுடைய மைண்டில் வந்து என்ன இருக்கோ அதை நான் அப்படியே க்ரியேட்டிவாக எழுதுவேன் அதுவே எனக்கு க்ரியேட்டிவ் மாதிரி தான் இருக்கும் ஸ்டாப்சும் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ நல்லா பண்ணுற அப்படினு